நான் வந்து ஒரு ஓவிய வகுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து ஒரு பதினஞ்சு பெண் குழந்தைங்கள் பக்கம் கலந்துக்கிட்டாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு போட்டி வெச்சுருந்தோம் அந்த போட்டிக்கு உண்டான எல்லா மெட்டீரியலும் நானே வாங்கி கொடுத்தேன் அதாவது சார்ட் பேப்பரு ஸ்கேலு லப்பரு ட்ராயிங் பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் அனைத்துமே நானே வாங்கி கொடுத்திருந்தேன் குழந்தைங்கள் வந்து என்ன வரைய போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டிலே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஃபிக்ஸ் ஃபஸ்ட்டிலே பண்ணதுனால் ஒரு அமைதியான சூழல்ல அவங்க வந்து வரைய ஆரம்பித்தாங்க அப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால் அந்த அவுட் லைன் போடுறதுலேருந்து டெக்கரேஷன் எப்படிலாம் கொடுத்து எப்படிலாம் அந்த ஓவியத்தை நம்ம அழகு படுத்த முடியுங்கிறது அவங்களாம் நல்லா வந்து அழகா வந்து பண்ணியிருந்தாங்க அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்னா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டிலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கட்டாயம் நம்மளால் வந்து சாதிக்க முடியுங்கிறது இந்த அனுபவத்திலேருந்து நான் வந்து கற்றுக்கொண்டேன்